சார் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் நெக்ஸ்ட் மந்த் போன மந்த் வந்திங்க ஆ இப்போ நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேங்க சார் ம் ஓகே நான் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்றேன் போன மந்த் கொஞ்சம் சுகர் ஓகேவாக இருந்துச்சு இப்போது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருதா சைட் எஃபெக்ட் எதுவும் காட்டுதா இல்லைங்களா ஓகே நான் அதுக்கான டேப்லேட்ஸுலாம் பார்த்துட்டு சொல்றேன் நீங்கள் எப்போ எடுக்கணும் என்ன பண்ணணும்ன்றதலாம் நீங்கள் அதல்லாம் எடுத்திங்கினாலே கொஞ்சம் நார்மலாகிடும் சுகர் ஆ ஓகேங்க சார் நீங்க ஆ அதல்லாம் இல்லைங்க சார் நீங்கள் கொஞ்சம் டேப்லெட் கரெக்டாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொறைஞ்சிரும்

ஆ இன்னைக்கி என்னால் கொஞ்சம் வர முடியாது நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க ஓகே சார் ஆ தேங்க்யூ